முத நல்ல ஒரு தொழில் அப்படின்னா வந்து நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா வந்து ஜூஸு அந்த மாதிரி நம்ப வந்து நம்ம நம்பக்கிட்ட கடை இருக்கு ஒரு நல்லா கடை இருக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜூஸ் கடை வச்சோம் அப்படின்னா வந்து நம்பளால் நல்ல ஒரு லாபத்தை வந்து வாங்க முடியும் மா வெயில் காலம் அப்படின்னா வந்து நல்லாவே நம்பளால் அந்த லாபத்தை வந்து எடுக்க முடியும் ஆனால் நம்ப என்ன பண்ணனும் அப்படின்னா வந்துவிட்டு எந்த ஒரு பொரு தொழிலாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து சுத்தம் அந்த அந்த ஒரு விஷியம் வந்து முக்கியமான ஒன்று நம்ம வந்து வச்சிருக்க பொருள் வந்து சுத்தமாக வச்சிருக்கணும் நம்ப ஆல்ரெடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சி அந்த மாதிரியான ஜூஸ் இல்லாம ஒரு ஆளுங்க வராங்க அப்படின்னா நம்ம அந்த நேரத்துக்கு ஒரு அப்படே அந்த பழத்தை அறிஞ்சு ஒரு ஜூஸாக போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்பளால் வந்து நல்லாவே வந்து நம்பளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க கடையில் நம்பளுக்கு ஆளுங்க வந்து ரொம்ப நிறைய பேர் வருவாங்க எங்கே இருந்தாலும் வந்து குடிக்கணுன்னு தோணும்போது நம்ப இடத்துக்கு வந்து குடிக்கணும் அப்படின் அவங்களுக்கு தோணனும் அந்த மாதிரியான ஒரு பொருளை வந்து நம்ப கொடுக்கும்போது நா நல்லாவே வந்து இந்த ஜூஸ் கடையில் வந்து லாபத்தை வந்து நம்பளால் வாங்க முடியும் அப்படின் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்பளுது கடை வந்து நம்பளோடைய சொந்தக் கடை அப்படின்னும்போது மழைக் காலத்துலலாம் வந்து நம்பளுக்கு அந்த ஜூஸ்ஸோட வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஒரு ஒரு அடுப்புன்னு சொல்லுவாங்களே அது இருந்தா கூட போதும் நம்ப ஒரு வானல் வச்சி இந்த பஜ்ஜி போண்டா சமோசா இந்த மாதிரியான சில பொருள்லாம் வந்து செய்யறோம் அப்படின்னா சும்மா ஒரு எதோ ஒரு ரெண்டு சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரியான தொழில் செஞ்சம் அப்படின்னாலே நம்பளுக்கு வந்து அந்த அதே ஆளுங்க நம்பளுக்கு இதுக்கு வரவும் வந்து நிறைய வாய்ப்பிருக்கு அதனால் வந்து என்ன கேட்டா வந்து ஜோ ஒரு நம்பக்கிட்ட ஒரு சொந்தமான ஒரு கடை இருக்கு அப்படின்னும்போது ஜூஸும் வச்சிக்கிலாம் மழைக்காலத்துல சரியாக போகலை அப்படின்னும்போது இந்த மாதிரியான சூடான பொருளையும் வந்து நம்ப சேர்ந்து வித்தோம் அப்படின்னா வந்து நம்பளால் ஒரு நல்ல லாபத்தை வந்து வாங்க முடியும் அப்படின் நான் நினைக்கிறேன் அடுத்த தொழில் என்ன அப்படின் நான் பார்க்கறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ப வைக்க போகற தொழில் வந்து நம்ப ஆரமிக்கிற தொழில் வந்து நம்ப வ இருக்கு நம்ப எங்கே கடை இருக்கோ நம்ப கடையை சுற்றி சுற்றி வட்டாரத்தில் எது தேவையோ அந்த தேவையை வந்து நம்ப வந்து விற்கும்போது தான் நம்பளால் அதிக லாபத்தை வந்து எப்பையுமே வாங்க முடியும் அப்படின் சொல்கிறேன் ஏ ஓ நிறைய தேவை இருக்கலாம் மளிகை கடை இல்லாம இருக்கலாம் இப்போ வந்து இந்த ஜூஸே கூட ரொம்ப நம்ப கொஞ்சம் நிறைய தூரம் போனா தான் குடிக்க முடியும் அப்படின்னும்போது நம்ம இந்த மாதிரி இடத்துல நம்ப வைக்கும்போது நம்பளால் அந்த தொழிலை வந்து நல்ல லாபத்தை வாங்க முடியும் அப்படின் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ப என்ன பண்ணனும் அப்படின்னா சுற்று வட்டாரத்தில் எந்த ஒரு கடையுமே எந்த ஓ என்ன தேவை இருக்கு மக்களுக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு நம்பளை சுற்றி இருக்கிற என்ன அந்த எது தேவையோ நம்ப அதை வந்து போட்டு பண்ணும்போது நம்பளுக்கு வந்து நம்பளுக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து நம்பளுக் கிடைக்கும் அப்படின் நான் சொல்கிறேன் அடுத்து வந்து மளிகை கடை மளிகை கடை மூலையுமாகவும் நம்பளுக்கு வந்து நல்லாவே வந்து லாபத்தை வந்து வாங்கிக்க முடியும் மளிகை கடையில் வந்து மளிகை கடை அப்படின்னா வந்து மளிகை கடை மட்டும் இல்லாம மளிகை பொருள் மட்டும் இல்லாம நம்ம நிறைய பொருள் விற்போம் குழந்தைங்க விருப்பப்பட்றது ஐஸ்கிரீம்மு சாக்லேட்டு ஜூஸ் ஜூஸ்ன்னா வந்து இந்த கோக்கு அந்த மாதிரியான பொருள்லாம் நம்ப விற்கும்போது இன்னும் லாபத்தை சோடா இந்த மாதிரியான பொருள்லாம் நம்ப விற்கும்போது நம்பளுக்கு இன்னும் லாபம் முக்கியமாக வந்து இந்த பாலு பால் வந்து யாருமே வாங்காதவங்களே இருக்க மாட்டாங்க நம்ப வந்து கடையில் பாலும் சேர்த்து போடும்போது நல்லாவே வந்து நம்பளுக்கு வந்து அந்த தொழில் வந்து நிறைய லாபத்தை கொடுக்கும் அப்படின் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதனால் மளிகை கடை தொழிலும் வந்து ஒரு நல்ல தொழில் தான் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரிசி மூட்டை இருக்குல நம்ப வந்து ஒரு ஒரு இடத்துல போய் நம்ப வாங்கறோம் சில இடத்துலலாம் வந்து அரிசி மூட்டை வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும் நம்ம அங்கே வந்து ஒரு ஒரு பத்து இருபது அந்த மாதிரி நம்ப வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம மக்களுக்கு சா வா அதை வந்து கொடுக்கும்போது அதோட தரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தரம் அதிகமாக இருக்கும்போது நம்பளால் வந்து ஒரு அதிகமான லாபத்தை வந்து வாங்க முடியும் எடுக்க முடியும் அதனால் வந்து இந்த அரிசி மூட்டை வைக்கிறது விக்கிறதுங்கிறதோ ஒரு நல்ல தொழில் அப்படின் நான் நினைக்கிறேன் நம்ப வந்து அதை விற்கும்போது சாப்பாடு வந்து நல்லா இருக்கு அப்படின்னா வந்து நம்பளை அந்த சாப்பாடு வடிக்கும்போது நல்லா சா இருக்கு அப்படின்னா நம்பக்கிட்ட வந்து ரெகுலராகவே வாங்க ஆரமிப்பாங்க அரிசிங்கிறது எல்லாரு வீட்டுக்கும் எல்லார் இடத்துலியும் தேவைப்பட்ற ஒரு விஷியம் அதனால் அது மூலியுமாகவும் நம்ப எல்லா நாளும் வந்து வருமானத்தை எடுத்துக்க முடியும் அப்படின் வந்து நான் நினைக்கிறேன் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ப்ரௌசிங் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லை ஒரு சிஸ்டம்மு ஒரு கலர் ப்ரிண்ட் அவுட் போட்ற அந்த மாதிரி ஒரு மிஷின்னு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இது மட்டும் இருந்தாலே போதும் இப்போ வந்து நிறைய நிறைய வந்து ஜெராக்ஸ் போட்றாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ப பொண்ணும் போ அந்த இடத்த சுற்றி இருக்கும்போது அந்த தேவை அதிகமாக இருக்கு அப்படின்னா வந்து நம்ப வந்து அதை கூட நம்ப செய்யலாம் இப்போ வந்து ஃபோட்டோ அப்படின்லாம் வச்சிக்கோங்களேன் என்ன பண்ணுவாங்க போய் ஃபோட்டோ கடைக்கு போய் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நம்ப இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்ப வந் நம்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் நார்மலாக அவங்க வந்து மோ ஃபோனில் வந்து எதா ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்கள அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை கிராப் பண்ணி அதை ஒரு ஏழு காப்பி நம்பளால் போட்டு கொடுக்க முடியும் அந்த வசதிலாம் இருக்கு இதுலாம் நம்ப கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ப அந்த மெஷினை வச்சி அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்களே இப்போல்லாம் வந்து எல்கேஜிக்கே வந்து ரொம்ப அதிகமான கலரில் வந்து ஃபோட்டோ போட்டு அந்த மாதிரியெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் வந்து அதிகமாக கொடுக்கறாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற இடத்துல நம்ப வந்து இந்த கலர் ப்ரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து நல்லாவே நம்பளுக்கு வந்து நம்பக்கிட்ட வந்து போட்டுட்டு போவாங்க நம்ப ஒருபா ரெண்ருபா கம்மியாக போட்டு கொடுக்கும்போது நம்பக்கிட்ட கண்டிப்பாக வருவாங்க அப்போல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரியான நல்லா புதுசு புதுசாக நம்பளே வந்து யோசிச்சு அவங்களுக்கு போட்டு கொடுக்கும்போது கலராக அது மூலியுமாகவும் நம்ப அதிகமான ஒரு லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின் சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் இந்த தொழில்லாம் வந்து இந்த மூணு தொழில் என்ன என்ன எனக்கு வந்து இப்போ ஆல்ரெடி பண் ஒன்று வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரியான வந்து ஆரமிச்சு நல்லாவே போயிருக்கு ஆனால் இது ரெண்டும் பண்ணலான்னு இருந்தோம் ஆனால் எங்களால் வந்து பண்ண முடியிலை அதனால் வந்து இந்த தொழில்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்ல தொழில் அப்படின் நான் நினைக்கிறேன்